ஹலோ சொல்லுங்கள் ஆமாம் என்ன வேலை பார்க்கிறீங்க பெருசு வேணுமா சின்னதா என்ன ரேட்டில் நீங்கள் என்ன எதுவும் எதிர்பார்க்குறீங்க ஆ ஆ இருக்குமா

ஆ ஆ இருக்குமா இதுமா நீங்கள் வாங்கிக்கலாம் ஆ வாங்கலாம் வந்து பார்த்து எடுத்துக்கலாம் ம் நீங்கள் வாங்க வந்து பார்த்து எடுத்துக்கலாம் ஆ சொல்கிறேன் மேடம் ம் சொல்கிறேன் ஓகே மேடம் ம் நான் கேட்டு பார்த்து சொல்கிறேன் மேடம் நீங்கள் வாங்க மேடம் வந்து பார்த்து நீங்கள் எடுத்துங்க மேடம் ம் வாரண்டியெலாம் மூணு வருஷத்தில் இருக்குது அஞ்சு வருஷத்தில் இருக்குது

ஆ சார் ஓகே மேடம் சொல்கிறேன் மேடம் நீங்கள் வாங்க குறைச்சு பற்றி நீங்கள் நேரில் வந்து கூட எடுத்துக்கலாம் மேடம் ம் ஆஃபர் இருக்குது மேடம் ஃபோன்கெலாம் ஆஃபர் இருக்குது ஆஃபரெல்லாம் ஐம்பது சதவீதம் இருக்குது மேடம் ஆ ஆ ஓகே மேடம் ஆ நீங்கள் வந்து பார்த்தீங்க ஆ பார்த்துக்கிட்டு நீங்கள் எடுக்கிற பற்றி நாங்கள் சொல்கிறோம் மேடம் ஆ நீங்கள் வந்து ஆ நாளைக்கு வாங்க மேடம் ஆ என்ன இல்லை மேடம் நாளைக்கு வாங்கினீங்க எடுத்துக்கலாம் மேடம் காலையில் நாங்கள் ஒன்பது மணிக்காலாம் திறந்துறோம் மேடம் ம்ம்ம் ஆ இருக்குது மேடம் நைட்டு ஒன்பது மணி வரைக்கும் இருக்கோம் நீங்கள் வாங்க மேடம் எடுத்துக்கலாம் ஆ ஓகே மேடம் ஆ ஃபோன் போடுங்க மேடம் பார்த்து எடுத்துக்கலாம் ம் நைட்டு ஒன்பது மணி வரைக்கும் இருக்கோம் மேடம் ஆ நீங்கள் வந்து பார்த்து எடுத்துக்கலாம் ஆ நான் போட்டு தரேன் மேடம் எல்லாம் பார்த்து நான் எடுத்து தரேன் மேடம் வாங்கி தரேன் மேடம் ஆ நீங்கள் வாங்க வந்து பேசி எடுத்துக்கலாம் வாங்க நேரில் வந்து பார்த்துட்டு எடுத்துக்கோங்க காலையில் ஒன்பது மணிக்கெலாம் கடை திறந்துருவோம் வாங்க வந்து பார்த்து நேரில் பார்த்து எடுத்துக்கலாம் ம் ஆஃபரில் போட்டு தரேன் உங்களுக்கு ம் ஓகே